பொதுவாக வந்து டிராயிங்கை வரைய ஆரம்பிக்கிறவங்க வந்து எப்படியோ அவங்க வந்து வரைஞ்சிருக்கறத வந்து நான் நம்மள மாதிரி இருக்கறவங்க வந்து பார்த்து இது சூப்பராக இருக்குது நீ ஏன் டிராயிங் கிளாஸ் போகக் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் அப்படிக்கா வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி ஒரு வேளை வரவங்க வந்து ஒரு டிராயிங் வரைக வரைய சொல்லலாம் அது மூலமாக அவங்களோட ஸ்பெஷல் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதாவது இப்போ டிராயிங்கில் வந்து அவுட்லைன் நல்லா கொடுக்கற அவுட்லைன் நல்லா வரைகிறாங்களா வரைஞ்சி நல்லா அவுட்லைன் கொடுக்கறாங்களா இங்கே ஷேடிங் கரெக்டாக கொடுக்கறாங்களா இல்லை ஸ்கெட்சிங்கு அது மாதிரி ஒவ்வொன்றா கலர் சூஸ் பண்றது அப்படி இல்லைன்னா இந்த கண் காது இது ஓ இந்த எல்லாம் மாதிரி வரைகிறது இதலாம் எது நல்லா இருக்குதோ அதை பார்த்து நம்ம கொடுக்கறது அதை மாதிரி நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ண இவங்களோட திறம வந்து இன்னும் அதிகமாகும் அவங்க வந்து இரேசர் யூஸ் பண்றதை டைமிங் வந்து கம்மியாகும் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்ரா என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ண தான் இவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா பூஸ்ட்டாகும் எங்களுக்கு நாம் வந்து அப்படி என்கரேஜ் பண்ணாமல் விட்டுடோம்னா அவங்களுக்கு வந்து என்ன என்ன பண்றோம்னே தெரியாமல் இருக்கும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர் வந்து இப்போ தான் ஆரம்பித்துருக்காரு அவருக்கு ஆரம்பித்தது வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதை அந்த இடத்த வந்து நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படி அதை விட இன்னும் கொஞ்சம் இதை இப்படி போட்டிருந்தா ஃபெஸ்ட்டாக இருந்துருக்கும் இது இப்பத்திக்கி பெஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் இதை விட இந்த சின்னதாக ஒன்று பண்ணிருந்திங்கனால் இதைவிட இப்போ இப்போ இருக்கறதை விட அடுத்து வரது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அது வந்து அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னால் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும்